ஏ இந்தியாவினுடைய கலாச்சாரத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அது எப்படின்னா அதாவது பேச்சு பேசுகிறாங்க இல்லையா மொழி அதை பேச்சியை வச்சுயோ இல்லை மொழியை வைத்தோ வந்து இவங்க எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவங்கன்னு மோஸ்ட்லி புரிஞ்சுக்கிறவருடைய வாய்ப்பு எல்லோருக்குமே தெரியும் இப்போ என்ன தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் எப்படி பேசுகிறோன்றது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் இப்போ மதுரையோ மற்றபடி கோயம்புத்துரோ இல்லை வேறே ஆந்திராவோ இல்லை பெங்களூரோனா பேச்சு நெ மாறும் எப்படியாக இருந்தாலும் வித்தியாசம் தெரியும் அவங்கள பேசுகிறத வச்சாலே இவங்க அந்த ஸ்டேட்டு இவங்க இந்த ஸ்டேட்டுனு தெரிஞ்சிக்கின்ற அளவுக்கு நிறைய வித்தியாசங்கள் இப்போ நிறைய ஆகிடுதுங்க அந்தந்த ஊருக்கு ஏற்றாப்ல அந்தந்த பேச்சுனுடைய அடிப்படையில் வந்து கலாச்சாரம் இவங்கதான் இந்த கலாச்சாரம் இவங்க அந்த கலாச்சாரம் அவங்கன்றது பிரித்து பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கூடையே நிறைய வேற்றுமை நிறைய இருக்குது அதை வச்சுயே வந்து நிறைய வித்தியாசத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் யாரையும் இந்த ஊர் நீ இந்த ஊர் இந்த ஊர்னு யாரையும் யாரும் கேட்டு தெரிஞ்சுக்க வேணாம் அவங்க பேசுகிறத வச்சுயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சிவகாசிக்காரவங்க எப்படி பேசுவாங்க மதுரையில் இருக்கிறவங்க கொஞ்சம் இழுத்தால் பேசுவாங்க இலெ வாங்கலே போங்கலேண்ணுவாங்க மற்றபடி கர்நாடகத்துல வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து கர்நாடகா பேசுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நார்மலாக எப்போயுமே பேசுகிற போலேயே பேசுவாங்க அதனால நிறைய வித்தியாசங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே நிறைய இருக்குது அதை வச்சு மக்களும் கண்டுபிடிச்சி இன்றைய வரைக்கும் வாழ்ந்துகிட்டு தான் வராங்க அதனால் எந்த பிரச்சினையும் கிடையாது ட்ரெஸ்ஸை வச்சு கூட வந்து யார் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ ஜீன்ஸே போட்டுன்னு இருக்கிறவங்க வந்து எந்த ஸ்டேட்டு உள்ளவங்கன்றது தெரியும் நார்மலாக ட்ரெஸ் காட்டன் ட்ரெஸ் போட்டுறவுங்க யாருன்றது தெரியும் இல்லை இந்த ஜமிக்கி வச்சு போட்டுறவுங்க மோஸ்ட்லி அந்த ஊர் காட்டன் வச்சு போட்டுறவுங்க எந்த ஊருன்றது நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வச்சே நிறைய வந்து வித்தியாசங்கள் நிறைய கண்டுபிடிச்சிக்கலாங்க அதனால் வித்தியாசம் வந்து கலாச்சாரத்துக்கு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்குது நிறையா